நான் வந்து என்னுடைய கேமராவில என்னென்னனா நான் வந்து படங்கள்லாம் எடுப்பேன் அப்படின்னா நிறைய அழகான விஷியங்கள் எடுப்பேன் அப்புறம் வந்து என்னுடைய கல்லூரியில் வந்து எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து கடைசியாக வந்து ஒரு நாள் வச்சாங்கள் நீங்கள் அதில் வந்து சந்தோஷமாக கொண்டாடிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நாள் வச்சாங்கள் அன்றைக்கு ஃபுல்லாவே நான் வந்து புகைப்படம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த நாள் வந்து எங்களுக்கு திருப்பி கிடைக்காது அதனால நான் வந்து அந்த மாதிரி விஷியங்களை நான் வந்து படம் எடுப்பேன் அப்புறம் வந்து திருப்பி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷியத்தை நான் வந்து படம் எடுப்பேன் அப்புறம் வந்து என்னோடய நண்பர்களோட சேர்ந்து நான் எடுப்பேன் ஏன்னா என் நண்பர்கள் வந்து என்னுடைய பள்ளிப் பருவத்து வரைக்கும் தான் படிப்பு வரைக்கும் தான் என்னுடைய நண்பர்கள்லாம் அதுக்கப்புறம் கூட வர மாட்டாங்கள் அதனால நான் வந்து வந்து அந்தமாரி எடுப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் அப்புறம் என்னோடய நாய்க்குட்டி அப்புறம் நிறைய செடி கொடிகள் எங்கள் வீட்டில வந்து வளர்கிற கனி பழம் காய் இதெல்லாம் நான் வந்து புகைப்படம் எடுப்பேன் ஏன்னா அது வந்து ஒரு வாட்டி முளைக்கும் போதே நம்ம அதை வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்போதான் அது வந்து நல்லா இருக்கும் அதுக்கான தேதி இருக்கும் அதை எப்போ பார்க்கும்போதும் இப்போ நடந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து அந்த மாதிரி படங்கள் நல்லா அழகாக இருக்கிற படங்கள் நிறைய செடி இருக்கிற படங்கள் இயற்கையாக இருக்கிற படங்கள் மழை வரும் போது எடுக்கிற படங்கள் இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன்